எங்களோட சமூகத்தில் நடனம் வந்து முக்கியமான பங்குவகிக்கிற சில விழாக்கள் சந்தர்ப்பங்கள் அப்படினு எடுத்துகிட்டோனா பொங்கல் தமிழ் நியூ இயர் அதாவது தமிழ் வருட பிறப்பு ஸோ அந்த மாதிரியான டைம் எல்லாமே பார்த்திங்க அப்படினா விழாக்கள் அப்படிங்கறது அதாவது ஃபெஸ்ட்டிவல்ஸ் அந்த ஃபெஸ்ட்டிவல்ஸ்ஸை நாங்கள் செலப்ரேட் பண்ணுறோம் ஸோ அதுலையுமே பார்த்திங்க அப்படினா எஸ்பெஷல்லி பொங்கல் அப்படிங்கம்போது வந்து பார்த்திங்க அப்படினா தைத்திருநாள் அன்னக்கு ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கறது மேக்சிமம் எல்லா இடத்துலிமே நடக்கும் இப்போ டான்ஸ்க்கு அதில் எவ்வளோ முக்கியத்துவோனு பார்த்திங்கனா இப்போ தைப்பொங்கல் திருநாள் அன்னக்கு எல்லா இடத்துலையுமே மேக்சிமம் எல்லா ஊர்லையுமே அதை ஒரு ஃபெஸ்ட்டிவல் இப்போ செலப்ரேட் பண்ணும்போது அதற்காக கோலாட்டம் கரகாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் அந்த மாதிரியான வெரைட்டி ஆஃப் டான்ஸ் அந்த மாதிரி வகை வகையான நடனங்கள் அப்படிங்கறது வந்து பார்த்திங்க அப்படினா எல்லா ஊர்லையுமே செலப்ரேட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரியான டைம்ல பார்த்திங்க அப்படினா நடனத்துக்கு மிகப்பெரிய முக்கிய பங்கு அப்படிங்கறது இருக்கு நடனம் மட்டும் இல்லாமல் மற்ற இப்போ விளையாட்டு போட்டிகள் அந்த மாதிரியான போட்டிகளும் அதாவது வீரம் சார்ந்து தமிழ் மண்ணை சார்ந்து தமிழ் பண்பாட்டை சார்ந்து விளையாட்டுகள் அந்த மாதிரி நடக்கும் ஸோ இதில் நடனத்துக்கு அப்படிங்கறது ரொம்பவே முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது